புதுசாக ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்றப்போதான் கை நல்லா பழக்கமாகும் பேஸிக்ஸ் நல்லா கற்றுக்கோங்க பேஸிக்ஸ்தான் ரொம்ப முக்கியம் பேஸிக்ஸ் ஸ்ட்ராங்காயிருந்தா எல்லாமே ஈசிதான் ஏதாவது டவுட் இருந்தால் கூகுள் பண்ணி பாருங்கள் யூடியூப் பண்ணி பாருங்கள் அடுத்தவங்க எப்படி ட்ராயிங் பண்ணுறாங்கங்கறத பாருங்கள் பென்சில்ஸ் ட்ராயிங்க்குனு நிறைய பென்சில் இருக்குது அதை பாருங்கள் அதை வாங்கி பண்ணுங்கள் பேப்பர் ட்ராயிங் பேப்பர்னேருக்கு ஏத்ரீ ஏஃபோர் நிறைய சைஸு நிறைய ஜிஎஸ்எம்மில் இருக்குது உங்களுக்கு என்ன உங்கள் ட்ராயிங்க்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை வாங்கி பண்ணுங்கள்